நான் உபயோகித்ததுலேயே நல்ல ஒரு ப்ராடக்ட்னால் அது பயோடெக்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் நிறையா வந்து உபயோகித்து பார்த்துட்டேன் அதுதான் நல்ல ஒரு இது தெரி இது எனக்கு தந்துச்சு என் மூஞ்சில் அவ்வளோ ஒரு பொழிவு எனக்கு அவ்வளோ கொப்பளம் அவ்வளோ மரு இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வர்றது எல்லாேருமே பார்க்குறாங்க எல்லாேருமே சொல்கிறாங்க நிறைய மறைஞ்சிருச்சு என்ன போடுற என்ன பண்ணுற நீ எனக்கும் வாங்கிட்டு வா நானும் காசு தரேன் எனக்கும் வாங்கிட்டு வா நீ என்ன போடுற அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரமிச்சுட்டாங்க நான் மூஞ்சிக்கு ஃபேஸ் வாஷ்ஷு அப்புறமேட்டு கிரீம் அது எல்லாமே அதைதான் போடுறேன் என் மூஞ்சி வர வரயிருந்துச்சு முக மொ முகமே வந்து பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு வர வரன்னு இருக்கும் என்னால் சாப்பிட முடியாது வாய்கிட்டேலாம் ரொம்ப வரவரன்னு இருக்கும் அதனால் சாப்பிடவே முடியாது அதனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அது போட ஆரமிச்சதுலேருந்து எனக்கு வர வரப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியல ரொம்ப நல்லாயிருக்கு அந்த இது அதை வந்து எல்லாேருமே பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடெக்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லாயிருந்துச்சு